ஹலோ கிராண்டின் ஓட்டலா ஹும் ஆமாம் பரவைலேருந்து இப்போது கால் பண்ணியிருந்தேனில்ல சிக்கன் ரைஸ்க்கு ஹும் ஆமாம் நாலு சிக்கன் ரைஸ் போட்டிருங்க ஃப்ரெண்ட்ஸெலாம் ஊர்லேருந்து வராங்க அதுக்கு டொமேட்டோ சாஸ் வேணாம் சில்லி சாஸே கொஞ்சம் எக்ஸ்டா வச்சுருங்க அடுத்து வந்து சொல்லுங்க ஹும் ஓகே டன் டன் அடுத்து வந்து இதுதாங்க தந்தூரி இருக்கில்ல தந்தூரியை நல்லா வேக வச்சு மைனஸ் கொஞ்சம் நிறையா கொடுங்க மைனஸ்க்கு கூட எக்ஸ்டா பேமெண்ட் கொடுத்துக்குலாம் ஐஸ் கிரீம் ஃபர்ஸ்டே நான் ஆட்ரு சொல்லியிருந்தேனே ஐஸ் கிரீம் வேணாம் ஃபலூடாவில் நிறையா முந்திரி பாதாமெலாம் போட்டுதாங்க

ஆமாம் ஆமாம் ரெண்டு ஃபலூடா போதும் மூணு வேணாம் எனக்கு ரெண்டு போதும் ஓகே அரை மணி நேரத்தில் அனுப்பிவிடுங்க பேமெண்ட் வந்து வாங்கிக்கலாம்